ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப நாலு இருவது பத்து ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு